நாகப்பட்டினம் மாவட்டம் பரவையிலிருந்து நாங்கள் வேளாங்கண்ணி போவோம் எப்போன்னால் வீட்டில் எப்பெப்போலாம் டைம் கிடைக்கிதோ ஞாயித்துக்கெழம சனிக்கெழம அப்போ எப்போன்னால் நாங்கள் மதியம் சாப்டுவிட்டு மா எங்கள் ஊர்லிருந்து எம்ஓஹச்சினு பஸ்ஸு போகும் அதில் ஏறுவோம் ஏறிவிட்டு கரெக்டாக நான் நாலு நாலரைக்கிலாம் போயிடுவோம் அங்கே போனோடன்னே நாங்கள் நல்லா ஜாலியாக அந்த கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கையாது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வேளாங்கண்ணி கடல்கரையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஸ்நேக்ஸுக்காக என்ன தெரியுமா பண்ணுவோம் அங்கே எங்கையாது ரோட்டு கடையில் அப்டேயே அந்த மீன் அந்த சுண்டல் அப்புடேயே அந்த வேர்கடல்ல அதுக்கும் அந்த சூரிய ஆறு மணிக்கு அஷ்தமனோம் ஆக போகிறப்ப மறையிறப்ப அவ்வளோ வியூ சூப்பராக இருக்கும் அது நான் பார்க்கறதுக்காக அதெலாம் வாங்கிட்டு ஓடுவோம் அவ்வளோ வேகம் நடந்து வேகமாக போவோம் அதுக்கப்புறோம் அந்த மழை பெய்கிற மாரியே இருக்கும் அந்த வானெலாம் அப்டேயே இருண்டு போய் சூப்பராக இருக்கும் அதெலாம் நம்ப பார்க்கறப்ப நம்ப உடம்புக்கே அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ப எப்பிட்றா இப்டில்லாம் இந்த ஊர்லெலாம் நம்ப இருக்கணும்டா சாயங்கால நேரத்தில் அந்தமாரிலாம் இருக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த ஃபீலிங்கெலாம் அதேமாரிலாம் மழ பெய்யறப்பையும் நல்லா ஜூப் சூப்பராக இருக்கும் நாங்கள் கடற்கரையிலருந்து நடந்தே இங்கேயிருந்து அந்த எல்லை வரையும் போவோம் திரும்பி இங்கேயிருந்து அந்த எல்லை வரையும் போயிட்டு திரும்பி நாங்கள் அப்படி எங்களுக்கு டைம் இருந்ததுன்னால் ஒரு அஞ்சர மணிக்கு போட் எடுத்து போட்லிருந்து அந்த சூரிய அஷ்தமனோம் ஆகிற அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சூப்பராக நாங்கள் இது பண்ணுவோம் நீங்களும் போங்க அந்த வேளாங்கண்ணி அந்த வியூ சாயங்கால நேரத்தில் நடைப்பயணிச்சி பண்ணுங்க உடம்புக்கு நல்லது நன்றி